ஹலோ சொல்லுங்க ஆமாங்க ஓகே கண்டிப்பாக பண்ணி தரலாங்க உங்களுக்கு இட்லி வந்து எந்த மாதிரி இட்லி வேணுங்க இப்போ நம்ம நார்மலாக மாவில் ஊற்றுற இட்லி வேணுங்களா இல்லைனா வந்து இந்த தானிய வகைகளில் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி இட்லி இருக்குது அப்புறம் கண்டிப்பாக கிடைக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் இதெல்லாம் வந்து செஞ்சுருவோம் வடை வந்து உங்களுக்கு என்ன வடை வேணும் உங்களுக்கு பருப்பில் செஞ்ச வடை வேணுங்களா இல்லை வந்து உளுந்தில் செஞ்ச வடை வேணுங்களா

ஓகே ரொம்ப நன்றி

கண்டிப்பாங்க மேம் நீங்கள் வந்து எங்களோட சமையலை வந்து இவ்வளோ விரும்பி வந்துருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் நாங்கள் கண்டிப்பாக செஞ்சுத்தரோம் உங்களுக்கு எந்த டைமில் வேணுன்னு சொல்லுங்க மேம் கண்டிப்பாக கண்டிப்பாங்க மேம் கண்டிப்பாக பண்ணி தரேங்க மேம் உங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் நாங்கள் கொண்டு வந்து கொடுக்குறோங்க மேம் ஓகே ஓகே தேங்க்யூ மேம் தேங்க்யூ மேம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த டைமும் பண்ணி கொடுக்குறேங்க மேம் ஓகே ஓகேங்க மேம் தேங்க்யூ மேம் ஓகேங்க